வணக்கம்ங்க உங்கள் கடையில் என்னென்ன மொபைல்ஸ் எல்லாம் வைச்சிருக்கீங்க நான் மொபைல் வாங்கலாம்ன்ட்ருக்கேன் என் பாப்பாவுக்கு ஆன்லைன் மீட்டிங் போகுது ம் என்னென்ன மாடல் வைச்சிருக்கீங்க ஆ ஒரு ட்வென்ட்டி தௌசண்ட் ஓகே ம் ஓகே

ஓகே கேமரா செட் கேமராவுடைய அதை எப்படி சொல்கிறது கேமராலாம் நல்லா தெரியும்ங்களா அது அது ஆ ஆ க்வாலிட்டி க்வாலிட்டி ஆ ஓகே ஓகே அது எவ்வளோ அமௌண்ட் வருது ப்ரைஸு ஃபிஃப்ட்டீன் தௌசண்ட் வருதுங்களா இப்போது இப்போ அந்த ரியல்மீ இந்த ரெட்மீ அந்தமாதிரி மாடலெல்லாம் இல்லைங்களா ஆ ஆ அது அது என்ன ஜிபி வருது ஃபோர் ஜிபின்னா வேணாம்ப்பா ஒரு ஃபைவ் ஜிபின்னா ஓகே தான் இப்போ எல்லாமே ஃபைவ் ஜிபி தானே போய்ட்டுருக்குது ஆ அது எப்படி இருக்குது கலர் என்ன கலர்ஸுலாம் வருது அதில் ஓகே கேம் ம் ம்

ம் ஸ்டோரேஜ் எல்லாம்ப்பா ஓகே ஓகே இது கோல்டன் கலர் தான் இருக்குதுங்களா வேறு எதுவும் கலர்ஸுலாம் இல்லையா ப்ளாக் இருக்குதுங்களா ப்ளாக்கும் வேண்டாம் ஒன்னா ப்ளாக் இல்லைனா கோல்டனில் வேறு ஏதாவது கலரு இந்த ஒய்லெட்டு இல்லை இந்த ப்ளூ ஆ ம் அப்படிங்களா ஒய்லெட் கலருனா நல்லாயிருக்கும் எப்படியாவது எனக்கு ட்ரை பண்ணி வாங்கித்தர முடியும்ங்களா ம் ம் ஆ அது அது ஓகே தான் ஆனால் நீங்கள் வந்து அது ஃபோர் ஜி ரேமுன்னுல ஃபோர் ஜிபி இல்லை ஃபோர் ஜின்னு தானே சொல்கிறீங்க எனக்கு வந்து ஃபைவ் ஜி தானே நான் கேட்டேன் ஆ அப்படிங்களா இல்லை எனக்கு எங்கேயாது தெரிவித்து கொடுக்க முடியும்ங்களா வேணுனா ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா நான் ஒன் டே வேணுனா வெயிட் பண்ணி வாங்கிக்கிறேன் ம் சரி திரும்பவும் எப்போ வரட்டும் ஒரு டூ டேஸ் கழிச்சி வரட்டும்ங்களா சரிங்கண்ணா அப்படி தான் வர்றேன் எனக்காக நீங்கள் கண்டிப்பாக அந்த கலர்ஸ் வாங்கி வைச்சிதான் ஆகணும் ஏன்னா எனக்கு அது ஒரு ஃபேவரட் கலர் அது எனக்கு அந்த கலரில் தான் வேணும் கொஞ்சம் வாங்கி தாங்க ஆ ஓகே நான் டூ டேஸ் கழிச்சி வர்றேன்